இருபத்தி ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பதினொன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி ஏழு பூஜ்ஜியம் ஆறு இரண்டாயிரத்தி இரண்டு பூஜ்ஜியம் ஏழு பூஜியம் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு